ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு